ஹலோ ஃபர்னிச்சர் கடைங்களா ஒரு கல்யாணத்துக்காக ஆ கல்யாணத்துக்காக கட்டில் பெட்டு எல்லாம் வேணுங்க என்ன ரேட்டு கல்யாணத்துக்கு அப்படியே ஒரு க கட்டில் பெ மெ கட்டில் மெத்தை பீரோ அப்படியே ஒரு செட்டாக வேணும் ம் ஆமாங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆமாம் கம்மி பண்ணிணா வீட்டில் பக்கத்தில் இன்னும் ரிலேஷன்லாம் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது எல்லாம் வாங்குவாங்க இன்னும் வீட்டுக்கு இன்னும் வீட்டுக்கு வந்து சோஃபா வாங்கணும் சோஃபா செட்டு வேணும் இந்த நெக்ஸ்ட்டு சேர்லாம் ஒரு ஒரு அஞ்சு சேர் வாங்கணும் இப்ப ரெடிமேட் ஐட்டம்லாம் என்னன்ன வைச்சுருக்கீங்க

ஆ

ஆ ஆமாம் பீரோ வந்து மரத்தில் என்னா மரம் பண்ணியிருக்கீங்க தேக்கு மரமா ஆ சரிங்க சார் அதே மாதிரி கட்டிலும் வந்து கொஞ்சம் நல்லா நல்ல மரத்தில் அதுவும் நல்ல இதில் பண்ணிக் கொடுங்க பண்ணினதா தான் வேணும் ஆமாம் ஆ

அதே மாரி தான்

ஆ ஆ ஆ சரி நல்ல மரத்தில் வந்து கல்யாண செட்டாக கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா தனித்தனியாக கூடோ தருவீங்களா இல்லை செட்டாக கொடுத்துருவீங்களா இல்லை தனித்தனியாக பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டேன் சரி ஓகேங்க நல்ல மரத்தில் பண்ணுங்கள் ஆமாம் ஆ

அப்போ ஆ சரி மொத்தமானால் எப்படி பணம் வந்து கொஞ்சம் விலைய விலைய கொஞ்சம் குறச்சுக் கொடுங்க ஆ சரி அப்போ நேரில் வந்து எல்லாத்தையும் ஆட்ரு கொடுத்துட்றோங்க ஓகேங்களா ஆ சரி ஓகேங்க நாளைக்கு வர்றேங்க ஆ ஓகே பை ம் சரிங்க